செல்ஃபோன்ஸ் சிக்னல்ஸ் நீங்கள் நிறைய யூஸ் பண்றதுனால இன்னிக்கு டேட்டில் வந்து எல்லார் கைலியுமே செல்ஃபோன்ஸ் இருக்குது இதில் வந்து டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இப்போ ஃபை ஜி வரைக்கும் போயிட்டு இருக்குது இதனால வர டிஃபெக்ட் என்ன அப்படின் பார்த்திங்கனா இந்த சிக்னல்ஸை வந்து தாங்கக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிற நம்ம மனுஷன் மாடு ஆடு இதலாம் ஓரளவுக்கு தாங்கிடும் ஆனால் பறவைகள் அப்படின் பார்த்திங்கனா அதுங்களால இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்தை தாங்க முடியாது நீங்கள் முதல்ல இருந்த பறவைகளுக்கும் இப்போ இருந்த பறவைகளை நிறைய பறவை இனங்கள் அழிஞ்சிருத்து உங்களுக்கு இன்னும் சொல்கிற மாதிரின்னா இந்த மஞ்சள் சிட்டு அப்படின் சொல்லுவாங்க அது வந்து குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சிட்டு வந்து இன்னிக்கி டேட்டில் அந்த சிட்டை நம்மளால் பார்க்கவே முடியாது ஏன்னா சிக்னலோடய ஸ்ட்ரென்த் தாங்க முடியாமல் அது அதோடய இனமே அழிஞ்சிடுத்து இதே மாதிரி இன்னும் நிறையா சிறிய சிறிய பறவை இனங்கள்லாம் அழிஞ்சிருத்து அதுக்கப்புறம் வந்து மூக்கு நீட்டு சிட்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க மூக்கு ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கும் அந்த சிட்டும் வந்து இப்போ டேஸ்லலாம் கிடையவே கிடையாது சிட்டுக்குருவி அப்படிங்கிற இனத்தில் இப்போ இருக்கிறது வந்து இந்த கல் குருவி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் பெரிய சைஸ்ஸாக இருக்கிற குருவிங்கள் தான் இருக்குது இந்த சின்ன சைஸ்ஸாக இருக்கிற குருவிங்கள்லாம் இல்லவே இல்லை அதுங்களாம் வந்து இனமே அழிஞ்சிடுத்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்து தான் இ அதாவது நம்ம வந்து டெக்னாலஜி அதை பயன்படுத்த வேணாம் அப்படின் சொல்லலை அதோடய அளவை கொறைச்சி வெச்சிருந்தாங்கன்னால் இன்னிக்கு சிட்டுக்குருவி அந்த மாதிரி எந்த பறவை இனங்களும் இறந்திருக்க வாய்ப்பே கிடையாது இவங்களோடய சுயலாபத்துக்காக அவங்க வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க அதாவது எதுக்குன்னால் இத்தனை மீட்டருக்குள்ள ஒரு ஒரு டவர் போடணும் அப்படிங்கிறது தான் வந்து ரூலு ஆனால் இவங்க டவர் போடுகிறதுக்கு பயந்து கிட்டு என்ன பண்றாங்கனால் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி வெச்சிடுறாங்க சிக்னல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் சிக்னலோடய ரேடியஸ் வந்து அதிகமாக அடிக்கும் சிக்னல் ரேடியஸ் அதிகமாக இருக்கறதுனால் அதோடய ரேடியஸை தாங்க முடியாத பறவை இனங்கள் தான் முதல்ல பாதிக்கப்படும் நீங்கள் இடையில சைனாவில் கூட பார்த்துருப்பீங்க ஒரே ஷங்காயில் ஒரே இடத்துல வந்து ஒரு நூறு குருவி மேலேருந்து கீழ விழுந்து செத்துப் போச்சு அப்படின் சொல்லி அதுக் காரணம் சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத அதுக்கப்புறமா தான் கண்டுப் பிடிச்சாங்க ஏன்னா சைனாலலாம் சிக்ஸ் ஜி செவன் ஜி அந்த மாதிரி போயிட்டிருக்கு ஸோ நீங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை எந்த அளவுக்கு போட்டு யூஸ் பண்றிங்களோ அந்த அளவுக்கு பறவைகள்லாம் சீக்கிரம் சாகுறதுக்கான வாய்ப்பிருக்குது நீங்கள் வந்து டவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க நீங்கள் வந்து சிக்னலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு டவரை இன்க்ரீஸ் பண்ணிங்கனால் உங்களுக்கு சிக்னலுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நீங்கள் டவர் வைக்கிறதுனால் வந்து காஸ்ட் ஆகுது அதுக்கு நான் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின் சொன்னிங்கனால் இன்னும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பறவை இனங்கள்லாம் ஃப்யூச்சரில் அழிகிறத்துக்கான வாய்ப்பிருக்குது பறவைகள் அழிஞ்சிருச்சினால் உங்களுக்கு வந்து மரம் வளராது மரம் வளரலனா உங்களுக்கு மழை கிடைக்காது மழை கிடைக்கலனா உங்களுக்கு சோறு கிடைக்காது இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் அப்படின் சொல்லுவாங்க சுற்றி சுற்றி வரது அதனால் வந்து பறவைகள் அழிஞ்சுது அப்படின்னா உங்களால் உயிர் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும்